தண்ணிரை சுத்திகரிக்க நாங்கள் பண்ணுற வழிமுறைகள் என்னென்னா எனக்கு தெரிஞ்சி நாங்கள் வந்து அந்த வெறும் ஃபில்ட்ரை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் வாட்டரு பில்ட்ரை வாங்கி வச்சிருக்கோம் அந்த வாட்ரு ஃபில்ட்ரை யூஸ் பண்ணி குடிக்கின்ற அந்த பழக்கம் தான் இருக்குது அதுவுமே இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து வருஷமா தான் அந்த பழக்கம் இருக்கும் தவிர அதுக்கு முன்னாடிலாம் இந்த இந்த வடிக்கட்டி குடிநீரை வடிக்கட்டி குடிக்கின்ற பழக்கம் வந்து எங்களுக்கு கிடையாது அது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லோருமே எங்கள் வீட்லேருந்து எல்லோருமே அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க சொந்தக்காரங்களும் இந்த வடிக்கட்டி சுத்திகரிக்கின்ற ம முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க